கேமராவில் என்ன மாதிரியான படங்களை எடுப்பீங்க அப்படின்னு கேட்ருக்கீங்க நாங்கள் வந்து இப்போ புது ட்ரெஸ் போட்டால் அந்தமாதிரி பசங்க வந்து புது ட்ரெஸ் போட்டாங்ன்னா அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்துப்போம் பின்னாடி ஒரு நமக்கு வந்து பார்க்கம் போது ஒரு சந்தோஷம் இந்த இடத்துக்கு போகும் போது இந்த படத்தை எடுத்தோம் அப்புறம் இதை என்ன விஷயம் நல்ல அழகாக புதுசாக பார்க்குறோம் இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு பூந்தோட்டம் பார்க்குறோம் அப்படின்னாலே நாங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்துப்போம் இன்றைக்கி இந்த இடத்துல போயிருந்தோம் அதனால் இது இந்த நியாபகமாக நாங்கள் வந்து ஃப்ரெண்டுகிட்டே காமிக்கலாம் எல்லோர்கிட்டயும் சொல்லெலாம் ஒரு மெமரீஸ் அதை நினச்சா எங்களுக்கொரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அந்த காரணத்துக்காகவும் நாங்கள் வந்து கேமராவை யூஸ் பண்ணுறோம் அண்ட் மெயினாக ஃபோட்டோ எடுக்கணும் இப்போ வந்து ஸ்னாப் சேட் மூலிமா ஃபோட்டோ எடுக்கிறோன்னா வீட்டில் வீட்டில் இருக்கும் போதே மேக்கப் ஐட்டம் ஒருசிலருக்கு கிடைக்கும் கிடைக்காம போகும் பட் ஆனால் அந்த இதில் வந்து நாங்கள் எடுக்கும் போது அதுலேயே மேக்கப்பெல்லாம் வரும் ஓரளவுக்கு நல்லா அழகாருக்கும் பசங்களுக்கு பொம்மைலாம் வந்த மாதிரி ஃபோட்டோ எடுப்போம் அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ஃபோட்டோவை மறுபடியும் ரிட்டன் ஒரு டைம் பார்க்கம் போது பசங்களும் நல்லா சந்தோஷப்படுவாங்க எங்களுக்கும் சந்தோஷம் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது கேமரா இருக்கிறதுனால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை வெச்சுப்போம் காமிக்கிறத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது